சமையல் வந்து எனக்கு ரெம்ப பிடிக்கும் நான் வந்து சமைக்கும்போது வந்து இப்போ சிக்கன்லாம் எடுத்து சமைச்சேன்னாக்க நல்லெண்ணெய் தான் ஊற்று ஊற்றி தாளிப்பேன் ஏன்னான் சிக்கனே அதுவே சூடு அதனால் நல்லெண்ணெய் வந்து சூட்டை தணிக்குன்றதுனால் நல்லெண்ணெய் ஊற்றுவேன் மட்டன் செய்யும்போது வந்து எல்லாமே போட்டு மட்டன் மசாலா போட்டு செய்வேன் அதை மாதிரி மீன் செய்யும்போது மீன் மசாலா போட்டு செய்வேன் அதுலியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்துவேன் அப்போ அது சுவையும் நல்லாயிருக்கும் மற்றபடி எல்லாம் போடுகிற பொருள்தான் போடுவேன்